வணக்கம்ங்க நம்ம தோட்டத்தில் பூச்செடிகள்லாம் இருக்குது நிறையா வகையான பூக்கள் வெச்சிருக்கிறோம் ரோஸு மல்லிகை கனகாம்பரம் பட்டன் ரோஸு ஒயிட் ரோஸு நிறைய ரோஸ் இருக்குது இதெல்லாம் தினம் வந்து சம்மங்கி இருக்குது காக்கட்டான் பூ இருக்குது இதெல்லாம் வந்து விடிகாலையில் நாங்கள் ஒரு ஆறு மணி வாக்கில் எழுந்து அஞ்சு அஞ்சு மணி வாக்கில் எழுந்து பூக்கள்லாம் பறித்து தினம் மார்க்கெட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுவோம் மார்க்கெட்டில் அவங்க வாங்கி அவங்க வியாபாரத்துக்கு ஹோல்சேலு சில்லற வியாபாரம் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துறதுக்கு மல்லிகை பூ விற்பாங்க ரோஸ் எல்லாம் வந்து மாலை கட்டி மா ரோஸு சம்மங்கி காக்கட்டான் இதெல்லாம் வந்து மாலை கட்ட பயன்படுத்திக்குவாங்க மாலை கட்டி வியாபாரம் பண்ணுவாங்க அது மாதிரி மக்கள் அன்றாட யூஸுக்கு பயன்படும் மாலை கட்டிக்கலாம் தலையில் வெச்சிக்க எல்லாமே இந்தப் பூக்கள் வந்து பய பயன்படும் அதே மாதிரி வாழைப் பழத் தோட்டங்கள்லாம் இருக்குது வாழைப் பழம் இருக்குது அதுக்கப்புறம் அன்னாசி இருக்குது அன்ன வாழைப் பழம் அன்னாசி பலாப் பழம் மாதுளம் பழம் இது எல்லாமே இருக்குது இது எல்லாம் பறித்து தினமும் அன்றாடம் மார்க்கெட்டுக்கு வந்து நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருவோம் பொருளாதார ரீதியாக எங்களுக்கு உதவியாக இருக்குது பழங்கள பறித்து அங்கே கொண்டு போய் கொடுத்தா அவங்க வந்து மார்க்கெட்டில் நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுவோம் அவங்க வியாபாரம் பண்ணி அவங்களோடய பொருளாதாரமும் நல்லா சிறப்பாக இருக்கும் அதனால எல்லா வகையான பழங்களும் இன்னும் நிறைய பழ வகைகள்லாம் போடலாம் தோட்டத்தில் பயிர் பண்ணலான்ருக்கு எல்லா வகையான பயிர்களும் ப பயிர் செஞ்சு பழ வகைகளை உபயோகப்படுத்தி நம்ம ஆரோக்கியத்துக்கு விட்டமின் சத்துக்கு தேவையான எல்லா பழமும் நம்ம உபயோகப்படுத்தலாம் எல்லாப் பழமும் தினம் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுறது தான் வாழையில்னா வாழையில நல்லா விட்டமின்ஸ் இருக்குது மாலை வாழை வாழைப் பழத்துல நிறைய விட்டமின் சக்ஸஸ்லாம் இருக்குது அதனால டெய்லியும் வாழைப் பழம் யூஸ் பண்ணிக்கிலாம் அன்னாசி அதுவும் ஓகே தான் அப்புறம் பலாப் பழம் இருக்குது பலா மரம் இருக்குது பலாப் பழம் இருக்குது அதுவும் யூஸ் ஆகும் நன்றி வணக்கம்